ஆ சொல்லுங்க மேடம் யார் ஆமாம் தைச்சிட்டோம் தைச்சிட்டோம் கொஞ்சம் காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்கம்மா நீங்கள் எத்தனை ஆட்ரு ஆ நூறு தானம்மா தைச்சிக்குறோம் சரிம்மா தைச்சிக் கொடுத்துறேன் கொஞ்சம் காசு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி தாங்கம்மா ரொம்ப ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்குது ஒரு டூ வீக்ஸ் ஆகும்மா இன்னும் ஆமாம்மா சரிம்மா சரிம்மா பார்க்குறேன் ட்ரை பண்ணுறேம்மா சரி முன்ன பேசினதை விட கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி தாங்கம்மா ஒரு டிரஸ்ஸுக்கு சவன் ஃபிஃப்டிமா எழ்நூத்து ஐம்பதுமா கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி நயன் ஹண்ட்ரடு கொடுங்கம்மா நான் ஜாஸ்தி பண்ணி தர சொன்னால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே இப்போ தான் உங்கள் உங்கள் டிரஸ் தானம்மா தைச்சின்னுக்குறேன் சரிம்மா பண்ணுறேன் சரி சரிம்மா சரிம்மா அது தானம்மா தைச்சின்னுக்குறேன்